சார் வெஜிடபுள் ஷாப்பா சார் எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் வீக்கு ஃபங்ஷன் இருக்குது மேரேஜ் ஃபங்ஷன் டேட் வந்து டொண்ட்டி ஃபைவ் ஆ அதுதான் கொஞ்சம் பல்க்காக ஆர்ட்ரு பண்ணணும் ஒரு ஆனியன் ஒரு டொண்ட்டி ஃபைவ் கேஜி ஆனியன் டொண்ட்டி ஃபைவ் கேஜ் ஆ டொமேட்டோ ஒரு தேர்ட்டி கேஜ் ஆ மொத்தம்னால் ரேட்டு எப்படீங்க ஆ மற்ற ரேட்டெல்லாம் எப்படி ஓஹோ அப்படிங்களா ஓ ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஓகேங்க சார் ஆ ஓகே ஓகே ஆ ஓகே சார் அமௌண்ட்டு எப்படி சார் நேரில் வந்து கொடுக்கவா இல்லை ஆன்லைனில் பே பண்ணணுமா உங்களுக்கு ஆன்லைனிலயே போட்டு விட்றவா இல்லை நேரில் வரவா ஆ ஓகே சார் ஆ ஓகேங்க சார் நான் ஈவ்னிங் போல சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்